படம் எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் ரஜினி படம் ஜெயலலிதா படம் கார்த்தி படம் எல்லார் படமும் பார்ப்பேன்ப்பா பழைய பாட்டு வந்து எ ஜானகி அம்மா பாலசுப்பிரமணி எஸ்பிபி அவரு பாட்டு சின்ன பிள்ளைகள் பாட்டு பெரிய பிள்ளை பாட்டு எல்லாத்துக்கும் அவரு பின்னணி படிப்பாரு அழகா படிப்பார் ஜெ பின்னணி நம்ம ஜ ஜ ஜானகி அம்மாவா ஜானகி அம்மா அவங்க பாட்டு எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும் கேடீக நல்லா குரல் நல்லா இருக்கும்ப்பா பிடிச்சது ரஜினி விஜயகாந்த் நம்ம அவர் பேர் என்ன கார்த்தி சுரேஸ் ரே நம்ம விஜய் அனைத்து நடிகரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பாட்டு நடிக்கிறது எல்லாருமே எனக்கு நல்லா பிடிக்கும் பழைய பாட்டில் நம்ம எம்ஜிஆர் படம் நாடோடி மன்னன் தாய்க்கு தலை வணங்கு தாயை காத்த தலைவன் எல்லா படம் பழைய படம் பூறாவுமே எனக்கு நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேரன் பேத்தி பிள்ளைகள் பசங்க கூட உட்காந்து நல்லா பார்ப்போம் இப்போ உள்ள படமும் பார்ப்போம்